நாங்கள் வந்து கால்நடையை பார்த்தா கால்நடை எல்லாம் வளர்ப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை அது வள வளர்த்தாலும் நம்பளுக்கு கொஞ்சம் சிரமம்மாக இருக்குது அது வந்து ப சரியானபடி இப்போ பராமரிப்புக்கு எங்களால் பண்ண முடியாததனால நாங்கெல்லாம் வளர்த்திட்டு இருந்து விட்டாச்சு இப்பெல்லாம் நாங்கெல்லாம் இது இல்லை அதே மாதிரி பக்கத்தால் நம்மள்தையும் எல்லார்டயும் வரும் நான் அப்பட் நம்மளோட பார்வையில் இந்த கோழியா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்துனாலும் சரி நம்மளுதுனு அந்த பக்கம் போயிடுச்சின்னால் அடுத்த இடத்து பக்கம் வந்துதுனால் நம்மள திட்டுவாங்கள் ஆனால் அவங்களது இந்த இடத்துக்கு வந்துச்சுனால் நம்பகிட்ட நாம் அவங்கள கேட்டம்னால் நம்மக்கிட்டையே எய்த்து பா பார் இங்கே உன்னதெல்லாம் வர்றதில்லையா என்னதெல்லாம் வர்றதில்லையானு திட்டுவாங்கள் அந்த மாதிரி இருக்கறதனால நாங்கள் ஒரு ஊருக்குள்ள இருக்கறதனால அந்த கால்நடைகலாம் வளர்த்தறதுக்கு விருப்பம் இல்லாதனால் இந்த இந்த பிரச்சனால் வளர்த்தறதுக்கு விருப்பம் இல்லை ஒரு நாய் வளர்த்துனாவே அதே ச அதே தான் ஒரு நாய் ஒரு கோழி இந்த மாதிரி வளர்த்துனாவே இதே பிரச்சனைதான் வரும் அதனால் நாங்கள் அந்த எதுவும் வளர்த்துறது இல்லை ரெண்டாவது வந்து பக்கத்தில் இருந்தாலும் கொசு தொந்தரவு இந்த மாதிரி அதுக்கு நோய் இருந்தால் நோய் இருந்தால் மறுக்கா மக்களுக்கு அது பரவும் அந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்கிறதுனால ஊருக்குள்ள பெரும்பாலும் ஊ ஊருக்கு ஓரமாக இருந்தாத்தான் அது பிரச்சனை இல்லாத இருக்கும் அதனால் நடு ஊ ஊருக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து கொசுவெல்லாம் பரவும் மற்றக்கா அதுக்குள்ள நோய் மக்களுக்கும் பரவுங்கிறதுனால அதை வந்து வளர்த்தறது இல்லை